பொதுவாக மதிய உணவுக்கு என்ன சமைக்கணுன்னா மதியத்துக்கு வந்து வெறும் சாப்பாடு வெள்ளை சாப்பாடு குழம்பு ஏதாவது கூட்டு குழம்பு ஏதாவது இந்த மாதிரி அப்புறம் ரசம் அப்புறம் பொரியல் சாப்பிட்றதுக்கு பொரியல் ஏதாச்சுக்கும் அப்புறம் இந்த மாதிரி பொரிச்சதில் வந்து அப்பளம் இல்லை வற்றல் ஏதாவது பொரித்து வச்சுக்குவோம் சாப்பிட்றதுக்கு மதியத்துக்கு சாப்பிட்றதுக்கு மதியம் இதெல்லாம் பொரித்து வச்சுக்குவோம் அப்புறம் மார்னிங் காலையில் சாப்பிட்றதுக்கு வந்து டிஃபன் ஐட்டம் ஏதாவது இட்லி தோசை இந்த மாதிரி அப்போ தாள் சாப்பாடு கப்புக்கு இந்த மாதிரி வேலைக்கெலாம் போகிற மாதிரி இருந்தால் ம காலையில் வந்து கப்புக்கு சாப்பாடு தாளித்து கொண்டு போவோம் தாளித்து கொண்டு போய் மதியம் சாப்பிடுவோம் அப்படி இல்லைன்னா மதியம் வீட்டில் இருக்கும்போது சாப்பிட்ற மாதிரி இருந்தால் என்ன இதுமாதிரிலாம் கொண்டு போக முடியாதில்லை கெட்டு போயிடும் அதனால கெட்டு போகணும்னாலும் சீக்கிரமாக கொண்டு போகிறதுக்கு அதனால இது கொண்டு வந்துடுவோம் இதில் மதியம் வீட்டில் சாப்பிடும்போது இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம் இரவு வந்து இரவு சாப்பிட்றது வந்து என்னென்னா சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டம் தோசை இரவு தோசையை சாப்பிடுவோம் ஒவ்வொரு நாள் தோசை சாப்பிடுவோம் சப்பாத்தி சப்பாத்திதான் மெயினாக சாப்பிடுவோம் அப்புறம் தோசை இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிடுவோம் இரவு ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு விதமான சாப்பாடை சாப்பிடுவோம் ஒரே எல்லா சாப்பாடு எல்லா நேரத்துலேயும் ஒரே சாப்பாடு சாப்பிடமாட்டோம்